பழைய ஃபோட்டோ கேமராவில் ஃபோட்டோ எடுக்கணும்னா கேமராவை கையில் தூக்கிட்டு போகணும் அதை ரோல் போட்டு எடுக்கணும் டெவலப் பண்ணுனும் அதை ஆல்பம் போட்டு பாதுகாத்து வைக்கணும் இன்றைக்கு அப்படி இல்லை எந்த நேரத்திலையும் ஃபோன் பாக்கெட்டில் இருக்குது ஒரு அருமையான சூழ்நிலையை பார்க்குறோம் அதை உடனே ஃபோட்டோ எடுக்கிறோம் வீடியோ கவரேஜ் பண்ணுறோம் அதை மொபைல்லேயே சேமித்து வைச்சுக்கிறோம் அப்படி இல்லைனா வாட்ஸப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஏதாவது ஒன்றில் அடுத்தவங்களோடு ஷேர் பண்ணிக்கிறோம் இதனால் ஃபோட்டோ எடுக்கிறதும் ஈஸியாக போச்சு பாதுகாத்து வைக்கிறதும் ஈஸியாக போச்சு அதை உலகம் முழுக்க பகிர்ந்துக்கிறதும் ஈஸியாக இருக்குது